கூடலூர் மாவட்டத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த கோட்டைனால் அது இந்த புனித டேவிட் கோட்டை தான் இது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மாவீரர் சிவாஜி அவர்கள் வந்து அந்த கோட்டையை கைப்பற்றினார் கைப்பற்றி நிறையா வந்து பீரங்கி ஆயுதங்கள்லாம் அதில் வச்சு நிறையா வந்து வீரர்களுக்கு கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கூடலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மராத்தியரால் இந்த கோட்டையை வந்து உருவாக்குனாங்கள் அதை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா சிவாஜி வீரர் பயன்படுத்துன மாதிரியே இவங்களும் நிறையா பீரங்கிகள் போருக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இங்கே வச்சிருந்து அவர் யூஸ் பண்ண ஐடியாவயே இவங்களும் அதை பயன்படுத்தி நிறைய ஆயுதங்களெல்லாம் இதில் வச்சிருந்தாங்கள் இது கடலூர்லே ரொம்ப பழமை வாய்ந்த கோட்டையில் ஒன்று இது